போன வாரம் வந்து ஒரு டிவி ரிமோட்டு வாங்கிருந்தேன் அந்த டிவி ரிமோட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது எவனோ வந்து எங்களோட டிவியில் வந்து சுவிட்ச்சஸ்லாம் வந்து சரியாக ஒர்க் ஆகாது அதனால வந்து ஒவ்வொரு சேனலும் மாற்றும் போது எங்கள் வீட்டில் உள்ளவங்க எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க டிவி பக்கத்தில் போய்ட்டு அதில் உள்ளே சுவிட்ச்சுல்லாம் வந்து ஒன்று ஒன்றா அழுத்தி இப்போ வந்து நூறாவது சேனலில் வந்து சன் டிவி எடுக்குதுன்னா அவங்க நூறு வரைக்கும் அவங்க க்ளிக் பண்ணிகிட்டு போகணும் இந்த ஸ்விட்ச்சை